திருப்பூர் மாவட்டத்தில் முக்கியமான தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னலாடை தொழில் பின்னலாடை தொழில்தான் வந்து திருப்பூர் மாவட்டத்திலயே அதிகமாக கிட்டத்தட்ட நாலாயிரம் தொழில்கள் அதிகமாக இங்கே இருக்குது அதன் மூலமாக வந்து திருப்பூர் மாவட்டத்தில் பொருளாதாரம் வந்து அதிகமாக இருக்குது விவசாயம் மற்றும் உற்பத்தி சார்ந்த சேவைகள் வந்து குறைவாத்தான் இருக்குது ஏனா இதில் பின்னலாடைகள்ல வந்து அதிகமாக இருக்கிறதுனால மற்ற தொழில்கள் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப கம்மிதான் விவசாயம் இருக்குது ஆனால் வந்து இருந்தாலும் பின்னலாடை தான் வந்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற விவசாயமெல்லாம் கம்மியாக குறைவான இடங்கள்ல மட்டும் தான் இருக்குது இப்போ எல்லா இடங்கள்லயுமே வந்து பார்த்திங்கன்னா இது போட்டாங்க ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டாங்க எஸ்டேட் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்குறதுனால வந்து அங்கே வந்து அதிகமாக இல்லை விவசாயம் கொஞ்சம் குறஞ்சிருச்சி ஆனால் பின்னலாடை தொழில்கள்தான் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் வேலை நிறைய கட்டடங்கள் ஆயிட்ருக்கிறனால பெயிண்டிங் வேலையும் நிறையா பண்ணிகிட்டுதான் இருக்காங்க ஏன்னா அதுவும் வந்து இங்கே கட்டடம் வந்து நிறையா ஆயிட்ருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா க கவுர்மெண்ட்ஸ் ஓரியண்ட்டடாக நிறைய தொழில்கள் உருவாகிட்டே இருக்குது சின்ன சின்ன தொழில்கள் தொழில்ல வந்து பின்னலாடை சார்பாக நிறையா உருவாயிட்டு இருக்கிறதுனால அதுவும் வந்து நிறையா இருக்குது அதை பெயிண்டிங்க்கு நிறையா இங்கே தகுதியானதாகதான் இருக்குது திருப்பூர் மாவட்டம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னலாடை தொழில்தான் வந்து அதிகமாக இருக்குது அதுதான் வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருக்கிறதையும் மக்களால் வந்து இங்கே வேலை செய்கிறதுனால இங்கேதான் பொருளாதாரம் அதிகமாக இருக்குது அப்படிங்குறத வந்து நான் வந்துங்க ஆணித்தனமாக நாங்கள் சொல்லமுடியும்